ஆ சார் வணக்கம் சண்முகா ஸ்டோர் சொல்லுங்கள் சார் அப்படிங்களா சார் சார் அது டூ பர் சார் டூ பர்னர் இருக்குது த்ரீ பர்னர் இருக்குது உங்களுக்கு எந்தமாதிரி வேணும்

இல்லை சார் நான் வந்து ஐயாயிரத்தி ஐந்நூறுபா டூ பர்னர் வந்து எஸ்எஸ் சார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துடுங்க ஏழாயிரத்தி ஐந்நூறுபா உங்கள் த்ரீ பர்னர் வந்துடும் அந்த மூணு அடுப்புமே வந்து ரெண்டு பெருசு ஒன்று சின்னது இருக்கும் அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வருது சார் இப்போ இந்த அட்வான்ஸ் மாடுலர் கிச்சன் ஆ ரெண்டுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் சார் அப்பறம் இப்போ மாடுலர் கிச்சன்லாம் வைக்கிறமாரி இருக்குது இல்லைங்களா க்ளாஸ்ல வருது இல்லையா அது வந்து பத்தாயர்ருபா வரும் சார் பத்தாயிரத்தி ஐந்நூறுபா ஒரு ஐந்நூறுபா இப்போ டிஸ்கௌண்ட் இருக்குது சார் ப பத்தாயரருவாக்கி எடுத்துக்கலாங்க ஆ சரிங்க சார் நம்ம அடுப்பு எல்லாமே அஞ்சு வருஷம் வாரண்ட்டி சார் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எதனால் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரீப்ளேஸ்மெண்டே கொடுத்துடுவாங்க சார் மற்ற கம்பெனி மாதிரி நமக்கு வந்து ரிப்பேர் பண்ணி தர்றதுலாம் கிடையாதுங்க பர்னர்ல இப்போ நீங்கள்

ஆ நம்ம கம்பெனி இப்போ எல்லா அடுப்புக்குமே ரீப்ளேஸ்மண்ட் வாரண்ட்டி தான் சார் நீங்கள் வந்து இப்போ எது எதெல்லாம் கவர் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ துரு பிடிச்சி போய் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை மெயின்டனென்ஸ் சரியாக பண்ணலைன்னு அர்த்தங்க அந்தமாதிரி இருந்தால் பண்ண முடியாது இது அடுப்புலாம் நல்ல கண்டீஷன்ல இருந்து உங்களுக்கு கேஸ் சரியா வரல இல்லை கருப்பாக எரியுது பொ புக அதிகமாக வருது அந்தமாதிரி பிரச்சனை எதுனால் வந்துச்சின்னால் அதை நாங்கள் உடனே மாற்றிக் கொடுத்துருவோம் சார் வேற இப்போ ஃப்ரஷ் பீஸே உங்களுக்கு மாற்றிக் கொடுத்துருவோங்க இல்லை சார் இது ப்ராண்டட் ஐட்டம் உங்களுக்குத்தான் தெரியும் இல்லையா இதில் வந்து நம்ம நல்ல கேஜிலதான் மெட்டிரியல் போடுவோம் அதனால் நமக்கு அந்தமாதிரி பிரச்சனைலாம் வராது சார் நீங்கள் பாத்திரம் வக்கிறதனால ஒடுங்கி போகிறது இல்லை வளைகிறது அந்தமாதிரி பெண்ட் ஆகுறது எதுவுமே பிரச்சனை வராது சார் அதுக்குலானுமே நம்ம கேரண்டி தான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நம்ம ஸ்டீல்க்கு பதிலாக வந்து அதில் என்ன பண்ணிருப்பாங்கன்னால் க்ளாஸ் டாப் இருக்கும் சார்

த்ரீ பர்னர் சார் அதில் அந்த டைப்ல டூ பர்னர் வர்றது இல்லை சார் நமக்கு எல்லாமே த்ரீ பர்னர் தான் அது மாடுலர் கிச்சன்னுங்கிறதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்லயே எல்லாமே டியூப்பு எல்லாமே ப்ராஸ்ல வந்துடும் சார் அது கொஞ்சம் அட்ராக்ட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த க்ளாஸ் போட்டிருக்கோம் அந்த க்ளாஸ்க்குமே பத்து வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறோம் சார் அது ஏதாச்சும் உங்களுக்கு உடஞ்சிடுச்சின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே மாற்றி கொடுத்துடுவோம் அதனால் தான் அந்த காஸ்ட்டு கூட இருக்கும் சார் அதுக்கு எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டோம் சார் லைஃப் லாங்க் வந்து அது ஃப்ரீ தான் நமக்கு லைஃப்ங்கிறது ஒரு பத்து வருஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னால்

அதில் வந்து பர்னர் எல்லாமே ஓப்பன் டைப் சார் அதில் வந்து பர்னர்ல எந்த இஸ்யூவும் அடைப்பு வர்றமே சார் இப்போ நம்ம இந்த அடுப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோஸ்டு டைப்பாக வரும் அதில் பர்னர் பிரச்சனை வருங்க அது இப்போ நம்ம மாடல் டெக்னாலஜிலலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னால் பர்னர்ல அடைப்புலாம் வர்றதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஓப்பன் டைப்னு ஒன்று வச்சிருக்காங்கள் அதனால் அந்த பர்னர்ல அடைப்புங்கிறதுக்கே அதில் வேலையே இல்லை சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் ம் மாற்றி கொடுத்துடுவோம் சார் ஆமாம் சார் ம் ஓகே சார் நீங்கள் வாங்க சார் நேர்ல நான் உங்களுக்கு குறச்சி கொடுக்குறமாரி பார்த்துக்குறேன் சார் சார் எட்டு மணி வரையிலையும் இருப்போம் சார் நீங்கள் வாங்க சார் ம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ம்